நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்கு அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவில் அங்கே வாராவாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானம் அவங்க பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து யார் வேணாலும் உணவை கொண்டு வந்து அப்பா சுவாமிக்கு படைச்சிட்டு அந்த அன்னதானத்தை அவங்களும் செய்யலாம் எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் எல்லோருமே நல்லா அப்பா சாமியை அப்பா பைத்தியம் சுவாமிகளை வந்து நாங்கள் மனதார கும்புட்றவங்க நாங்கள் சனிக்கிழமை ஆச்சுன்னா இதுக்காகவே ஒரு அஞ்சுக் கிலோ சமைக்கிற அளவுக்கு பாத்திரத்த வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் வாராவாரம் ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து யோசித்து வச்சுட்டு அதை சமைக்க ஆரம்பிப்போம் எனக்கு வந்து என் வீட்டுக்காரரும் வந்து அதுவும் இல்லாமல் என்னோட மாமியார் என்னோட மகள் எல்லோருமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க என்ன மாதிரியாக சமைப்போம் எங்கள் வீட்டுக்கார் எப்போதுமே பிரியாணி வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சு அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுப்பண்ணி இதுக்குன்னே மொதல் நாளே அரிசி பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ வாங்கிகிட்டு வந்து அதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்குவோம் காய்கறிகளெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் காலையில் விடியகாத்தால ஏந்திரிச்சு அதுக்குன்னு வச்சுருக்கற பாத்திரத்துல சமைச்சு அதை மறுபடியும் இன்னொரு பெரிய பெரிய தூக்குச்சட்டியில் மாற்றி அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அங்கே அன்னதானம் நாங்கள் பண்ணுவோம் அது வந்து எப்படி அனுபவத்தில் எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து இது வரைக்கும் வீட்டில் சமைக்கும்போது நாம் என்ன பண்ணியிருப்போம் ஒரு ஒரு கப்போ ரெண்டு கப்போ சமைத்திருப்போம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் சாப்பிட போகிறாங்க நம்ம வீட்டில் இல்லாத வேற ஒருத்தர் நம்ம செய்கிற உணவை சாப்பிட போகிறாங்க அது எப்படி சுவையாக இருக்குமோ நமக்கு தெரியாது அவங்க என்ன நெனைப்பாங்களோ நமக்கு தெரியாது அப்போ எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல உணவை கொடுக்கணும் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நாம் பண்ணுறது வந்து உண்மையாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்